ஹலோ சொல்லுங்க ஆமாங்க சொல்லுங்க ரொம்ப சந்தோஷங்க நான் வாழ்த்துக்கள் சொன்னதாக சொல்லுங்க சொல்லுங்க என்னென்ன உங்களுக்கு என்னென்ன இது வேணும்னு சொல்லுங்க மண்டபம் எத் எத்தனை நாள் வேணும் அப்படின்றத சொல்லுங்க இருங்க நான் ஒரு நிமிஷம் நான் பார்த்து சொல்கிறேன் ம் இருக்குதுங்க பத்தாம் தேதி இருக்குதுங்க அதுக்கு முந்தின நாள் ஏதாவது வேணுமா மூணு நாளும் வேறு வேறு அலங்காரம் பண்ணணுமா இல்லை ஒரே அலங்காரம் மூணு நாளைக்கும் போதுமாங்க உங்களுக்கு அதுக்கலாம் காசு அதிகமாகும் பரவாயில்லையாங்க நலுங்கு தான் வைப்பிங்க ஓகேங்க சரிங்க அது உங்களுக்கு செயற்கையாக வேணுமா இல்லை இயற்கையாக வேணுமாங்க அந்த பூவெல்லாம் சரிங்க காலையில் எத்தனை மணிக்கு உங்களுக்கு நாங்கள் அது பண்ணி கொடுக்கணும் முகூர்த்தம் அன்றைக்கி அதுக்கு முந்தின நாள் எங்களுக்கு மண்டபம் வந்து இது பண்ணி தருவீங்களா அதுக்கு முன்னாடி செஞ்சு வைச்சா அப்புறம் அடுத்த நாள் வேறு ஒன்று போடணும்னு சொல்கிறிங்களேங்க சரிங்க அப்புறம் வேறு ஏதாவது வேணுமாங்க புகைப்படம் பிடிக்கிறது சரிங்க அதுவும் மூணு நாளைக்கு வேணுமா அதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு அப்புறம் அந்தமாதிரி ஏதாவது ஆ ஃபோட்டோ ஷூட் எதாவது எடுக்கிறாங்களா சரிங்க உணவா சரிங்க எனக்கு வந்து என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நான் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இது கொடுத்துருவேன் சரிங்க ரொம்ப சந்தோஷம் நன்றி